எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வந்து சுற்றுலா எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னா வெள்ளி மலை கொஞ்சம் கரெக்டான ப்ளேஸு வெள்ளி மலைக்கு கூப்பிட்டு போவோம் வெள்ளி மலைன்றது மலை மலையில் தான் மலைக்கு தான் அவங்கள கூப்பிட்டு போனோம் அங்கே மலையில் மலை மேலே ஏறுகிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் மலை மேல் ஏறுகிறதுக்கு மலை உச்சிக்கு கூப்பிட்டு போய்விட்டு அங்கே போட் ரைய்டு போட் ரைய்டு அங்கே போய்விட்டு டிஃபனு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட் ரைய்டெலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு இதாகதான் இடம் ப்ளேஸ் இருக்கும் அப்புறம் கீழே டேமு வெள்ளி மலைக்கு நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்குனா டேமு இருக்கும் டேமில் போய்விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டேமில் குளிச்சுட்டு டேமில் ஃபிஷ்ஷு மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு அது இதுன்னு பார்த்துட்டு சுற்றிட்டு கிடப்போம் அப்புறம் டேமுயிலேருந்து வெளியே வந்தால் அப்படியே வருவோம் அப்புறம் டேமிலேருந்து வெளியே வந்தோனே தியேட்ரு தியேட்ரு கிட்டே தே தியேட்டருக்கு போய்விட்டு தியேட்டருக்கு போய்விட்டு படம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு பேக்கிரிக்கு போய்விட்டு பேக்கிரியில் போய்விட்டு டீ பப்ஸ்ஸு ஐஸ் க்ரீம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நாழி கழிச்சி ஹோட்டலுக்கு போய்விட்டு ஹோட்டலில் சுற்றிட்டு ஹோட்டலில் பிரியாணி பிரியாணி தான் எப்பயுமே கூட்டம் இருக்கும் நிறைய பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு நைட் டைமில் பைக் ரைடு எடுத்துக்கிட்டு பைக்கில் ஊர் சுற்றுவோம் பைக்கில் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து எங்கேயாச்சும் நைட்டில் எங்கேயாச்சும் விளையாட்டு போட்டி எதனால் வைச்சாங்கன்னா அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு கிடப்போம் மற்றபடி அப்புறம் என்ன பண்ணுவோம் இது ஒன்றா போவோம் ஒன்றாவே சுற்றின்னுதான் கிடப்போம் மாலுக்கு போகிற ஐடியா இருந்தால் மாலுக்கு போய்விட்டு மாலுக்கு போய்விட்டு என்னென்ன ஷூவு திங்ஸ்ஸு அப்புறம் செப்பலு சாப்பாடு தியேட்ரு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சுட்டு சுற்றிட்டு வருவோம் அப்புறம் முக்கியமாக எங்கே போவோம் அப்புறம் மாலைவிட்டு வந்தோன்னே வீட்டில் வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே டீ இது குடிக்க பேக்கிரிக்கு போவோம் டீ குடிச்சுட்டு குளிச்சுட்டு பேக்கிரிக்கு போய்விட்டு ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கு அப்புறமேட்டு திருப்பியும் திருப்பியும் இது அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் கூப்பிட்டு போவோம் ட்ரெயினிலே போய்விட்டு சேலம் போய்விட்டு சேலத்தில் இருந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஜாலியாக இருப்போம் எங்கள் ஊரில் எப்பயுமே ஸ்பெஷலாக என்னென்னா விளாயாண்டு இருப்பாங்க பசங்கள் வாலிபால் விளாயாடுவோம் ஃபிரீ ஃபையர் ஃபிரீ ஃபையர் கேமு தான் விளயாடுவோமே மொபைலில் உக்காந்தி ஃபிரீ ஃபையர் கேமு விளயாடுவோம் கிரிக்கெட் விளயாண்ட்டு ஜாலியாக இருப்போம் கிரிக்கெட் விளயாட்றதுதான் ரொம்ப புடிச்ச ஒரு விளயாட்டு பசங்கள் எல்லாம் ஜாலியாக வந்து நாலு அஞ்சு டீமாட்டம் போட்டு எல்லாம் ஜாலியாக விளயாண்ட்டு கிடப்போம் குண்டு விளயாடுவாங்க குண்டு விளயாண்ட்டு ஜாலியாக இருப்போம் பசங்கள் நாங்கள் அங்கே கூப்பிட்டு போய் சுற்றிட்டு கிடப்போம் அப்புறம் நைட்டில் இங்கே வந்து பாலத்தில் வந்து மணியாறுன்னு ஒருத்தர் கறிக்கடை போடுவார் அந்த கறிக்கடை கறிக்கடை கறி நல்லாவே இருக்காது ஆனால் போய்விட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த கறியை போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிடப்போம் மணியாறு கூட மணியாறு கறிக்கடைக்கு வேணும்னே போவோம் அப்புறமேட்டுக்கு பசங்கள் எப்பப்போது வருவாங்க பசங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரவரையும் வெயிட் பண்ணி விளயாடுவோம் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் ஸ்கூல் பொண்ணுங்கள் காலேஜி எல்லாம் போகிறப்ப ஜாலியாக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்ல ஒரு எண்டர்மெண்ட்டாக இருக்கும் பசங்கள் குடிக்கிறதுக்கு குடிக்க குளிச்சுட்டு எல்லாம் வந்து டீ குடிக்க போய்விட்டு வருவோம் ஜாலியாக இருக்கும்